எனக்கு ரொம்ப பசுமையாக நினைவில் நிற்கிறதுனா திருமூர்த்தி மலை தான் அங்கே மொதல் தடவை நான் போகிறப்ப ஒரு ஆடி அமாவாசை அன்னைக்கு கோவிலுக்கு விஷேசம்னு சொல்லி யானை மலை மாசாணி அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு அப்படியே திருமூர்த்தி மலைக்கு போகிறப்ப மதியமாகிடுச்சி மதியம் போனப்போ அங்கேயும் சரியான கூட்டம் இருந்தாலும் சாமியை பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் அங்கே இருக்கிற அருவிக்கு கொஞ்சம் உள்ளே நடந்து போனேன் உள்ளே போய் பார்த்த அப்போத்தான் தெரியுது அருவி சின்னதாக இருந்தாலும் ஆனால் குளிக்கிறதுக்கு ஆனந்தமாக அவ்வளோ லைனாக டீசெண்டாக நின்னுட்டுருந்தாங்க வரிசையாக குறிப்பிட்ட ஒரு டைம் அவங்க குளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் நான் வந்து அன்னைக்கு மாற்று துணி கொண்டு போகாதனால் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு திரும்பி வந்துட்டேன் வந்து அதுக்கு அப்புறம் எங்கள் அப்பா அம்மாவோடு போட்டில் போகலாம்னு பார்த்தோம் நூறுரூவா ஒரு டிக்கெட்டு அப்படின்னாங்க ஆனால் போனால் ஒரு மணி நேரம் போட்டு எங்களுக்கு பஸ்ஸுக்கு வேற டைம் ஆயிடுச்சி திரும்பி போகிறதுக்கு டூரு பஸ்ஸுங்கிறதுனால அப்புறம் மறுபடியும் பார்த்துட்டு சரி இன்னொரு நாள் பாக்கலாம்னு நெனைச்சிட்டு திரும்பி வந்துட்டோம் ஆனால் அது கடல் மாதிரி இருந்துச்சு அந்த அணை ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை இன்னும் என்னால் மறக்க முடியாது மறுபடியும் சந்தர்ப்பம் கெடைச்சா போணும்னு பார்த்துட்டு இருக்கேன்